ஆக்சுவலாக என்னோட பைக்கை வந்து நான் எப்படி பார்த்துப்பேனு பார்த்திங்கன்னா ஒரு குழந்த மாதிரியே தான் ஏன் நான் சொல்கிறேன்னா நம்ம பைக் வந்து எப்பவுமே நம்மளோடய வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான ஒரு வெய்க்குளாக ப்ளே பண்ணும் ஏன்னால் கார் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் யாரும் கொடுக்க மாட்டாங்க பைக்ஸ் கொடுக்கிறளவுக்கு முக்கியமாக எங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டாங்க இதை ஏன் நான் சொல்கிறேன்னா பைக் வந்து என்றைக்குமே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கார் மாதிரி இருக்காது ஏன்னால் நம்ம வந்து பைக் வச்சு ஈசியாக எல்லா இடத்துக்குமே ட்ராவல் பண்ணலாம் முன்னாடிலாம் வந்து கார் இருந்தால் மட்டுந்தான் நம்ம வந்து மோஸ்ட்டாக எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க பட் இப்போலாம் பைக்ஸே நிறைய பேர் நிறையா இடத்த எக்ஸ்ப்லோர் பண்றாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னால் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அதனால் வந்து பைக்ஸயே அவங்க ப்ரிஃபர் பண்றாங்க அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா பைக்சை வந்து நம்ம க்ளீன் பண்றது வந்து எப்படின்னா மோஸ்ட்டாக ஆயில் லீக்கேஜ் ஆகாமல் அதே மாதிரி டஸ்ட் ஆகாமல் பார்த்துக்குணும் ஏன் நான் சொல்கிறேன்னா அந்த ஸ்பாட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டஸ்ட் ஆகிடுச்சினால் சீக்கிரமே டேமேஜ் ஆக முடியும் அண்ட் வந்து நான் வந்து பைக் வந்து மோஸ்ட்டாக டேமேஜான ரோட்ஸில் வந்து ட்ரைவ் பண்ணவே மாட்டேன் ஏன்னால் அதனால் வந்து நம்ம பைக்குக்கு வந்து நிறையா ஃபால்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தென் இன்னொன்று என்னனால் பைக்சை வந்து நம்ம எப்போயுமே கரெக்ட்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிவிட்டாலே போதும் ஈசியாக நம்ம வந்து நம்மளோட பைக்கை லாங் லைஃபுக்கு வச்சுக்கலாம் செக்கெனண்ட் பைக் வாங்குனவங்க கூட இன்றைக்கி அவங்களோட பைக்ஸை எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே லாங் லைஃபுக்கு வச்சு ஓட்டுகிறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னால் அந்த ஃபர்ஸ்ட் ஓனர் வந்து அவரோடய பைக்கை சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காரு அதே மெயின்டனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செகெனண்ட் ஓனரும் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்றதுனால் தான் அவங்களுக்கு வந்து அந்த பைக்கு வந்து செகெனண்ட் மாதிரியே தெரியாமல் புதுசாக வாங்கின பைக் ஃபீல்லயே அவங்க ஓட்டிட்டிருக்காங்க மோஸ்டாக செகெனண்டில் வந்து பைக்கை சேல்ஸ் பண்றவங்கலாம் பார்த்திங்கன்னா பைக் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும் சீக்கிரம் தான் ஒரு டூ தௌசண்ட் ஃபிஃப்டி மாடல் வாங்கியிருப்பாங்க அதுக்குள்ள பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே டேமேஜ் ஆகிருக்கும் அதனால் சேல் பண்ணிடுவாங்க ஸோ பட் இது வந்து என்ன ரீசன்னால் அவங்க வந்து இந்தமாதிரி தான் கரெக்டாக மெயின்டனன்ஸ் இது எல்லோருமே பார்த்துக்க மாட்டாங்க ஏன் நான் சொல்றேன்னால் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் இப்படிதான் இருப்பான் அவன் தான் பார்த்திங்கன்னா பைக்கு வந்து ஆயுத பூஜை டைமில் மட்டுந்தான் க்ளீனே பண்ணுவான் அதை தவிர அவங்க வீட்டில் எப்போயுமே க்ளீன் பண்ண மாட்டாங்க இதனால் ஏன் நான் சொல்கிறேன்னா பைக்ஸை வந்து மெயின்டைன் பண்றது ரொம்பவே ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்துக்குணும் ஏன்னால் பைக்ஸ் இல்லைனா நம்மளால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக ட்ராவலும் பண்ண முடியாது ஸோ நான் வந்து ரொம்ப நேரம் டிராவல் பண்றப்போ டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன் பட் அது பைக்கோட கண்டிஷனை பொருத்துதான் ஏன்னால் இப்போ நம்ம நார்மலாக ஒரு மீடியம் ரேன்ஜில் இருக்கிற பைக் வாங்கினம்னா ஸ்ப்லெண்டரு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பேஷன் இதெல்லாம் வாங்கினோம்னா ஒரு லாங் ட்ரைவ் ஒரு ஃபாட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் பண்ணினாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டயர்ட்னஸ் வந்துடும் பட் இதுவே நம்ம வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டோ இல்லை வந்து ஒரு யமஹாவில் எஃப் இசெட்டு இல்லைனா எம் டி இதெல்லாம் வாங்கினோம்னா நமக்கு வந்து அந்த டயர்ட்னஸ் அவ்வளோ ஃபீல் ஆகாது அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து ரொம்ப லாங் ட்ராவல் பண்றப்போ நம்மள நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கணும் அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னால் நம்ம வந்து மியூசிக்கை ப்ளே பண்ணியுட்டுறணும் அட்லீஸ்ட் இயர் ஃபோனில் வந்து கம்மி சவுண்டு வச்சாவது ப்ளே பண்ணும் ஏன் நான் கம்மி சவுண்டுன்னு சொல்கிறேன்னா அதிக சவுண்ட் வச்சோம்னா நமக்கு பேக் சைடில் நடக்கிற ஆரனோ இல்லை வேறே ஏதாவது வெய்க்கிள் ஹாரன் பண்றது அதெல்லாம் நமக்கு சரியாக கேட்காது ஸோ அதனால் நம்ம வந்து ஓரளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு காதில் ஏர்பாட்ஸை போட்டுகிட்டாவது நம்ம வந்து ஓட்டுனோம்னால் அதுவே நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் எனர்ஜி தரும் மியூசிக் மட்டும் ப்ளே பண்ற மாதிரி கூட பார்த்துக்கோங்க சாங் ப்ளே பண்றது ஓகே பட் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ சப்போஸ் நம்ம வந்து ரொம்ப ஒரு குத்துப்பாட்டாக இருந்துச்சுனால் நமக்கு வந்து பார்த்திங்கனா ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு வெறி வந்து நம்ம வேகமாக ஓட்ட ஆரம்மிச்சிருவோம் பட் அதை நம்ம பண்ணக் கூடாது ஸோ ஏன் நான் சொல்கிறேன்னா இது வந்து எல்லோருமே மோஸ்டாக பண்றது தான் இப்போ இருக்கற யூத் ஜென்ரேஷனில் பைக்கு இருக்குனு சொல்லிட்டு வேகமாக ஓட்டுகிறாங்க ஸோ அதிக்கடி நம்ம பைக் இருக்குன்னு வேகமாக ஓட்டுறது வந்து ரொம்பவே தப்புதான் ஏன்னால் பைக்ஸ் வந்து நம்மளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு தான் அது நம்ம வந்து இன்னொரு இடத்துல அது நம்ம கொண்டு போய் விடுகிறதுக்கு இல்லை அது என்ன நான் சொல்கிறேன்னா நம்மளோட நம்ம ப்ளெட்டை டொனேட் பண்றோம் ஓகே பட் அது வந்து ரோட்டில் டொனேட் பண்ணக் கூடாது அப்படிங்கிறது தான் இன்னொரு பாலிசி பிகாஸ் இந்த டைமில் வந்து நிறைய பேர் நிறைய ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்குது அது வந்து நம்மளும் மோஸ்ட்டாக யங்ஸ்டர்ஸ்னால் தான் நடக்குது சில டைம்ஸ் வந்து நம்ம கரெக்டாக போனாலுமே சில டைம் இந்தமாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து வேகமாக இடிக்கிறதுனால் நிறையா டேமேஜஸும் ஆகுறதுக்கு வாய்ப்புருக்குது